ஃபஸ்ட்டெல்லாம் வீட்டில் ஃபோனே கிடையாது ஃபோன் இல்லாமல் ஒன் ருபி காய்ன் வச்சு ஒரு கடையில் போய் நம்ம போட்டு தான் நம்ம பேச முடியும் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஒரு புதுசாக ஒரு பட்டன் ஃபோன் வாங்கிகிட்டு வந்தாரு அந்த பட்டன் ஃபோன்லேயும் நம்ம எதுவுமே பார்க்க முடியாது நாம் யூஸ் பண்ணுறது ஃபோன் பேசிக்கலாம் ஃபோன் பேசுவது மட்டும்தான் அதில் ஒரு சின்ன சின்ன கேம் இருக்கும் அதுவும் இன்ட்ரஸ்ட்டாக இருக்காது ஆனாலும் சின்ன வயதில் அது விளையாடான்னு தோணும் போதெலாம் நம்ம விளையாடுவோம் அப்புறம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது இப்போது ஸ்மார்ட் ஃபோனெலாம் வந்துடுச்சி ஸ்மார்ட் ஃபோனில் நாம் நாம் என்ன கேட்குறமோ எல்லாமே நம்ம அதில் பார்க்கலாம் வீடியோ கால் பண்ணி ப பேசலாம் எதாவது இது ச்சேட்ஸு இது மாதிரியெல்லாம் பண்ணலாம் அப்புறம் நம்ம எதுவும் சமையல் சமையல் செய்யணுன்னால் நம்மளுக்கு தெரியலைன்னா அந்த சமையல் பார்த்துக்கலாம் இது மாரி எ எல்லா விஷயத்துக்கும் ஸ்மார்ட் ஃபோனு ஒரு உதவியிருக்குது நம்ம ஏதோ பார்க்கணும் இது மாரி ஆசைப்பட்டது ஆசைப்பட்டதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம டிவி இல்லைனா கூட ஸ்மார்ட் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதும் நம்ம அதில் யூஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் எல்லாம் எல்லா விஷயத்துலையும் நம்ம என்னென்ன கேட்குறமோ எல்லாமே அதில் வரும் நம்ம எல்லாமே அதை பார்த்து நம் நம் பார்த்துக்கலாம் நம்மளுக்கு டிவி வேணும் நம்ம நமக்கந்த இது அவசியமில்ல அதனால் நம்ம ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இருந்தால் போதும் நம்ம எது வேணால் நம்ம பார்த்து பார்த்துக்கலாம் இதே மாரி நம்ம நாம ஏதோ நமக்கேதோ தெரியலைன்னா அது அதை வச்சு நம்ம இது வர நம்ம சமையல் தெரியலைனா சமையல் இது இந்த சமையல் வேணும் இதை மாரி கேட்டோம்னால் அந்த யூட்யூப்பிலே அவங்க நம்மளுக்கு புரிகிற மாதிரி தமிழ் லாங்க்வேஜ்லேயும் பேசலாம் நம்ம எந்த லாங்க்வேஜ்ஜில் கேட்குறமோ அந்த லாங்க்வேஜ்ஜில் கூட பேசக்கூடிய இது கூட ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது நம்ம எப்படி வேணால் நம்ம மாற்றிக்கலாம் அதனால் ஸ்மார்ட் ஃபோன் இப்போ வந்து நல்ல யூஸ்ஸாக இருக்குது